தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கிரிக்கெட்டு தான் விரும்பு விரும்புவாங்க எல்லா விளையாட்டோட கிரிக்கெட் தான் ஜாலியாக இருக்கும் விளையாட அதில் வந்து தோனி வந்து ஒரு ஷாட் ஹெலிகாப்டர் ஷாட்ன்னா வைப்பாங்க கிரிக்கெட் வந்து ரொம்ப நாளாக பிடிக்கும் தோனி வந்து விளையாட ஆரம்பிச்சதிலருந்து அது எல்லா சீரியஸும் நான் வந்து ஹாஸ்டாரில் பார்ப்பன் அப்புறம் வந்து சேனல்லையும் பார்ப்பன் அவர் எல்லா மேட்சும் நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன் அவர் மேட்ச எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் வந்து ஒரு இப்போ இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபிலில் ஒரு சிக்ஸ் அடிச்சார் அந்த சிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக போணுச்சு அதனால் அவர் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மாரியே வந்து பசங்களுக்கும் அதிகமாக கிரிக்கெட்டை பிடிக்கும் கிரிக்கெட் விளாட கிரிக்கெட் விளாட ஒருத்தவங்க வந்து பேட்டிங் பிடிப்பாங்க ரெண்டு பேர் பேட்டிங் பிடிப்பாங்க ஒருத்தவங்க பால் போடுவாங்க அந்த பேட்ஸ்மேன் வந்து ஹெல்மெட்டு நிறையா பொருட்கள்லாம் போட்யிருப்பாங்க அதலாம் போட்ரு அதை போட்ரு அடிக்கும் போது பால்லாம் அவங்க மேலே படாமயிருக்கும் அந்த விளயாட்டு பார்க்க ஜாலியாக இருக்கும் அதிகமான கேச்சும் வரும் நானும் முன்னாடி நிறைய தடவ விளையாண்டுருக்கன் எங்கூரில் நான் சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து ஜாலியாக விளயாடுவன் நான் வந்து எனக்கு அவ்வளோவா பேட்டிங்கோட பவுலிங் தான் பிடிக்கும் அதில் வந்து ஸ்டெம் ஸ்டெம்பில் நான் அதிகமாக பவுலிங் போடுவேன் ஸ்டெம்பில் போய் பாலை அடிக்கும் அதனால் எனக்கு வந்து கிரிக்கெட் அதிகமாக பவுலிங் நான் அதிகமாக சூஸ் பண்ணுவேன் பவுலிங் யூஸ் பண்ணுற பவுலிங் போடுறதுனால் எனக்கு வந்து ஒரு ஜாலியான ஃபீலிங் கிடைக்கும் பேட்டிங்கோட பேட்டிங்கும் ஈஸி தான் ஆனால் எனக்கு பேட்டிங் வராது நான் வந்து பேட்டிங்கோட பவுலிங் தான் யூஸ் பண்ணுவேன் எங்கூரில் சின்ன சின்ன பசங்க எல்லாருமே அதிகமாக விளையாடுவாங்க எங்களோட எங்கூர்லையே கிரிக்கெட் க்ரௌண்ட்னா இருக்கு எங்கள் ஊரில் டோர்னமெண்ட்ன்னா வைப்பாங்க எங்கள் நாங்கள் வந்து ஒரு டீமாக இருப்போம் எங்கள் டீம் வந்து டேஞ்சர் டேஞ்சர் பாய்ன்னு எங்கள் ஊர் எங்கள் சுற்றி வட்டாரத்தில் நாங்கள் அதிக டீம் அதிகமாக ஜெயிக்கிற நாங்கள் தான் ஆனால் நாங்கள் தான் ஜெயிப்போம் நிறைய டீம் வந்து எங்களோட டோர்னமெண்ட்ன்னா வைப்பாங்க நாங்கள் வந்து ஜெயிச்சால் ஒரு பத்தாயிரம் கொடுப்போம் ஒரு மேட்சிக்கு செகண்டு மேட்சிக்கு எட்டாயிரம் கொடுப்போம் அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் எடுப்போம் போனதடயும் செகண்டு ப்ரைஸ் தான் எடுத்தோம் அதை வந்து எங்கள் டீம்மில் ஒரு வசந்தன்னு ஒரு பையன் ஒழுங்காக விளையாடவே இல்லை அவன் ஒரு பாலு பாலு வந்துச்சு அந்த அவன் பாலை பிடிக்காதனால நாங்கள் வந்து தோர்த்துட்டோம் ஒரு பத்து ரன்ல பத்து ரன்னில் தான் இருந்தா ஜெயிச்சியிருப்போம் அந்த பாலை பிடிக்காதனால நாங்கள் ஜெயிச்சியிருப்போம் அப்புறம் வந்து மில்டன்னு ஒரு பய அவன் வந்து பேட்டிங் ஒழுங்காக பிடிக்கவே இல்லை அவன் பாலு வந்துச்சு அவன் ஃபோர் தான் அடிச்சான் அந்த பாலு சிக்ஸ்யே அடிச்சியிருக்கலாம் நான் அந்த நேரத்தில் இருந்தன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சிந்துயிருப்பன் அதை மாதிரி சின்ன சின்ன அப்புறம் வந்து அரிவுன்னு ஒரு பையன் அவன் விளையாண்டுட்ருக்கும் போது பக்கத்தில் எட்டி பார்த்துட்ருக்கான் பாலு வந்துட்யிருக்கு கேட்சி கேட்ச பிடிக்காமல் எட்டி பார்க்குறான் அதனால் அந்த இதுலையும் பேயிட்டோம் எங்கள் டீம்மில் எவனுக்கும் ஒழுங்காக விளையாடவே தெரிய மாட்டிங்கிது நான் தான் ஒழுங்காகா பவுலிங் போடுவேன் பேட்டிங்கும் ஏதோ கொஞ்சம் வரும் ஒரு நேரம் விளையாடுவன் ஒரு நேரம் விளையாட மாட்டேன் அதனால் தான் நான் வந்து பவுலிங் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி போன வருஷமும் ஒரு தடவை இது மாதிரி தான் டோர்னமெண்ட் இருந்துச்சு அந்த டோர்னமெண்ட்லையும் விளையாடும் போது நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்போயும் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் அப்புறம் வந்து எங்கள் ஊர் பசங்க தான் அதிகமாக விளையாண்டாங்க இது வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்டு இவனுங்க ஒழுங்காக விளையாடவே மாட்டானுவோ எங்கள் காலேஜ்லையும் ஒரு க்ரவுண்ட் இருக்கு அந்த க்ரவுண்டில் பீட்டி சாரு அவர் தான் வந்து எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட கற்றுக் கொடுத்தாரு அவருக்கே ஒழுங்காகவே தெரியாது அவர் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு அதனால் நாங்கள் ஜாலியாக விளையாடுவோம் கேட்சிங் தான் அதிகமாக நாங்கள் விளையாண்டுட்டே இருப்போம் கிரிக்கெட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அதிகமாக நான் கிரிக்கெட் தான் சூஸ் பண்ணுவேன் கிரிக்கெட் விளையாடுறதனால வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்காக ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால் நாங்கள் கிரிக்கெட் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவோம்